இப்போது எங்கள் ஏரியாவில் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுற நெட்வொர்க்குனால் நிறைய நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே பிஎஸ்என்எல்லு ரிலையன்ஸு அப்புறம் ஜியோ நெட்வொர்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறாங்க வோடாஃபோன் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் மேஜராக வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னால் நிறையா மோஸ்ட் ஆஃப் பீப் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இது ஏர்டெல்லும் ஜியோவும் ரெஃபர் பண்ணுறாங்க ஜியோ வந்துட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போனாலும் லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் அந்த மாதிரி டைமில் ரொம்ப டவர் வந்து வேறு சிம்மெலாம் எதுவும் கிடைக்காது ஆனால் ஜியோ நெட்வொர்க் வந்து டவர் நல்லாவே ரொம்பவே நல்லா கிடைக்குது அதுக்கப்புறம் ஜியோவில் வந்துட்டு நிறையா ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஏர்டெல்லேயும் ஆஃபர் இருக்குது இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு ஜியோ தான் சூஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போது நம்ம ஃபாரெஸ்ட் ஏரியாலெலாம் போனோன்னால் ஃபாரெஸ்டோ இல்லை ஹில் ஸ்டேஷனோ மலைப்பகுதிக்குலாம் போனோம்னால் மற்ற பிஎஸ்என்எல் வோடாஃபோனு இதெலாம் டவர் கிடைக்கிறது இல்லை ஆனால் ஜியோ டவர் கிடைக்கும் ஏர்டெல்லும் கிடைக்கும் அப்புறம் இப்போயெலாம் வந்துட்டு ஜியோ ஏர்டெல்லெலாம் எல்இடி டிவிலேயே வந்து எல்சி எல்இடி டிவிலேயே நம்ம வந்து மோடம் கனெக்ட் பண்ணிணா போதும் நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்குற மாதிரி நிறையா ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இப்போது எங்கள் ஏரியாவில் வந் எங்கள் ஏரியாவில் ஜியோ நெட்வொர்க் டவ கவர் நெட்வொர்க் டவரும் இருக்கும் இருக்குது ஏர்டெல்லும் இருக்குது அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவாகதான் இருக்குது